ஹலோ நான் வந்துட்டு உங்ககிட்ட ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ட்ராப் லொகேஷன் சாரி ட்ராப் லொகேஷன் இல்லை ஒரு பிக்கப் லொகேஷன் வந்து சொல்லியிருத்தேன் இந்த இடத்துல வந்து என்னைய பிக்கப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அது கரெக்டாக எங்கேன்னு ஞாபகம் இருக்கில்ல ஆமாம் ஸ்கைவாக் மாலுக்கு முன்னாடி வந்துட்டு உங்களை நான் பிக்கப் பண்ண சொல்லியிருந்தேன் பட் இப்போதைக்கு வந்துட்டு எங்களுக்கு அந்த லொகேஷன் வந்து சேஞ்ச் பண்ணணும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஆக்சுவலாக அந்த லொகேஷன் எங்களுக்கு வந்துட்டு எங்கே வேணுன்னால் இப்போ வந்துட்டு இந்த ஸ்கைவாக் மாலேந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் வந்தீங்கன்னால் ஒரே வழிதான் நீங்கள் வந்துட்டு ரூட்டலாம் மாற்றணுன் அவசியம் இல்லை ஸோ அது உங்களுக்கு சிம்பிளாகதான் இருக்கும் அதனாலதான் நானே சொல்கிறேன் இப்போ எங்களோடய லொகேஷன் வந்து அட் ப்ரசென்டில் இருந்து நாங்கள் இப்போ வேறே ஒரு இடத்துக்கு வந்துட்டு மாற்றி இருந்தோம் நாங்கள் வந்து இப்போ டேரெக்டாக வந்துட்டு பக்கத்தில் இருக்குங்குறதுனால் எங்களுடைய ஃப்ரெண்டு மூலிமா நாங்கள் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் அவென்யூங்குற ஒரு மால்லிருக்கு அது வந்து டேரெக்டாக ஸ்கைவாக்லேருந்துதான் அங்கே போய் போயிருக்கோம் அங்கேதான் வந்துட்டு நாங்கள் சில திங்ஸெல்லாமே எங்களுக்கு சில பர்சனல் ஒர்க்ஸ்லாம் இருந்தது அதெல்லாம் இப்போதான் நாங்கள் முடித்துருக்கோம் அதை முடித்துட்டு வந்துட்டு இப்போ நாங்கள் வந்துட்டு அடுத்து வந்துட்டு இப்போ எங்களுக்கு டாக்ஸி வேணும் உங்களுக்குதான் நான் ஆல்ரெடி சொல்லி இருத்தேன் பட் ட்ராப் லொகேஷன் பிக்கப் லொகேஷன் மட்டும் ஆக்சுவலாக சேஞ்ச் ஆகிருச்சி ஸோ இப்போது நீங்கள் வந்துட்டு அட் ப்ரசென்ட் பிக்கப் லொகேஷன் வந்து நீங்கள் எக்ஸ்பிரஸ் அவென்யு வந்துடுங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கனால் போதும் டியூ டு சம் பர்சனல் இஷ்யூஸ் அண்ட் பர்சனல் ஒர்க்ஸ்னால் நான் வந்துட்டு இங்கே எக்ஸ்பிரஸ் அவென்யூக்கு வந்துட்டு டக்குன்னு வர வேண்டியதாக போயிடுச்சி வேறே வழி இல்லை கொஞ்சம் அவசரமான நிலமையில இருந்தது அதனாலதான் ஸோ இப்போ பிக்கப் லொகேஷன் வந்துட்டு எங்கேனா ஸ்கைவாக்லேருந்து எக்ஸ்பிரஸ் அவென்யூக்கு மட்டும் நாங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் எங்களை வந்து இப்போ நீங்கள் பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் அவென்யு வந்துடுங்க உங்களோடைய நம்பர் வந்துட்டு கரெக்டாக எல்லாமேதான் இருக்குது நீங்கள்தான் ஊபரில்தான் நான் உங்களுக்கு நான் கால் பண்ணியிருத்தேன் ஆமாம் ஊபர் டாக்ஸி தான் ஓகே ஓகே ஃபைன் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் வந்துட்டு புரிஞ்சிக்குவிங்கன்னு நம்புகிறேன் கரெக்டாக இந்த லொகேஷனுக்கு மட்டும் இங்கே இப்போ வந்துட்டீங்கன்னால் போதும் ஓகேங்க